எனக்கு செ என்னோடய ஸ் எனக்கு வந்து வெஜிடேரியன்னா ரொம்ப பிடிக்கும் நான்வெஜிடேரியன் பிடிக்காது வீட்டில் எல்லாரம் வெஜிடேரியன் தான் எனக்கு வந்து வெஜிடேரியனில் எல்லாம் பிடிக்கும் மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த வடை பாயாசம் போட்டு சாப்புடுறது சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சில பேர் சாம்பாரா இதெலாம் பிடிச்ச சாப்பாடான்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு வந்து சாம்பார் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும்னா எப்படி பிடிக்கும்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா ஒரு மாதிரி சமைப்பாங்க எங்கள் அண்ணி ஒரு மாதிரி சமைப்பாங்க அதை சாம்பார்லே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிப்பேன் அந்த சாம்பார் இந்த சாம்பார் அப்படின் சொல்லிட்டு பருப்பு சாம்பார் தான் அம்மாவும் வைப்பாங்க வெங்காயம் சாம்பார் வைப்பாங்க அமாவாசைக்கி அதையே சம அதே சாம்பார் எங்கள் அண்ணியும் வைய்ப்பாங்க ஆனால் ரெண்டு பேர் சாம்பாரலேயும் டிஃப்ரெண்ட் கை கைரு வ கைராசி சொல்லுவாங்களே இது சமையலில் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை தா எங்கள் அம்மாக்கு அடுத்த எங்கள் அண்ணி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு யா ஏன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுனால் சாம்பார் நல்லா இல்லைன்னாலும் பரவால்லை நானே செஞ்சாலும் பரவால்லைன்ட்டு சாம்பார் நல்லால்லனாலும் நான் செஞ்சால் சுமாராக தான் இருக்கும் சப்புன்னு தான் இருக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ என்ன தான் சமைக்கிற எல்லாம் நான் போடுறது தான் போடுற ஏன் அப்புறம் சமையல் வர மாட்டிங்கிது அப்படின் சொல்லி கேட்பாங்க என்ன நான் செஞ்ச சாம்பார் சுமாராக இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன் ஹோட்டலில் போனாலும் மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறே வேறே வேறே வேறே எதாச்சும் ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க நான் சாம்பார் சாதம் அந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம் தான் வாங்கி சாப்பிடுவேன் வேறே என்ன பிடிக்குனா பூரி ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் வேறே ஒன்றும் சாம்பார் தான் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் வேறே என்னது அமாவசை அன்றைக்கி வடை பாயாசங்களோடய சாப்பாடு வைப்பாங்க இப்போ எப்படி பிரியாணியோடய ஃபுல் வெஜ்ஜிலாம் இருக்கா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து வடை பாயாசத்தோடாய சாம்பாரோடய வடை பாயாசம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்ன்னு ரொம்ப ஆசை